ஹலோ ம் புவனா காய்கடைக்காரங்களா எங்களுக்கு கல்யாணத்துக்கு இந்தமாதிரி காய்லாம் கொஞ்சம் வேணும் என்னென்ன காய்கள்லாம் உங்கள்ட்ட இருக்குது பீன்ஸ் இருக்குதுங்களா பீன்ஸு உருளகிழங்கு பீன்ஸு உருளகிழங்கு எல்லாம் இருக்குதுங்க எங்களுக்கு நாளைக்கு காய்கறி வேணும் வேணும் எல்லா காய்கறிலேயும் அஞ்சஞ்சு கிலோ வேணும் எல்லாம் கரெக்டான முன்னேலாம் வரும் கிடைக்குங்களா கரெக்டான டைமுக்கு அந்த காய்களை அனுப்பி வைப்பிங்களா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக காய்கறியை கொடுத்திங்கன்னாதான் நான் இன்னும் நிறையா ஆர்ட்ரு உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா பேர்த்துக்கு உங்களுக்கிட்டே சொல்லி அந்த காய்கறிகள் நிறையா உங்களுக்கு வாங்க வைப்பேன் காய்கறிகள் எவ்வளோ ரேட்டு விற்கிது காய்கறிகள்லாம் ஆ தக்காளி எவ்வளோ ரேட் போகுது வெங்காயம் எவ்வளோ ரேட் போகுது

சரிங்க எனக்கு உருளகிழங்கு ஒரு அஞ்சு சரிங்க அப்புறம் காய்கறி வந்து இது உருளகிழங்கு ஒரு அஞ்சு கிலோ வேணும் ம் ஆ கேரட்டு ஒரு ஒரு ரெண்டு கிலோ வேணும் ம் பீன்ஸ் ஒரு அஞ்சு கிலோ வேணும் ஆ இதெல்லாம் கரெக்டான டைமில் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கீரை கீரைகள்லாம் இருக்குதுங்களா

சரிங்க நாளைக்கு அனுப்பிச்சி விட்ருங்க கரெக்டான டைமுக்கு வெச்சிடுருங்க